எனக்கு செல்ல பிராணிகளெலாம் பிடிக்கும் நாய் முயல் பிடிக்கும் ஆடு அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நாய்க்குட்டினால் பிடிக்கும் அதுவும் குட்டிதான் பிடிக்கும் பெருசெலாம் பிடிக்காது எங்கள் வீட்டில் வெச்சுருந்தோம் வளர்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கு நாங்கள் சாப்பிடுற மாதிரி பால் பிஸ்கெட் எல்லாம் வைப்போம் சாப்பிடும் அதுவும் எங்களுக்கு நாய்க்குட்டியை ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது வந்து கொஞ்ச நாள் எனக்கும் பிடிக்காமதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு பிடிக்காது நாயினால் பார்த்தாலே பயமாயிருக்கும் நாய்க்குட்டியை எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிக்காது இப்போதான் ரீசென்ட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிக்கதுனா வந்தால் மேலெலாம் வந்து ஏறும் அது ஒரு மாதிரியாருக்கும் டிஸ்ட்ரப்பாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போ தான் பிடிக்கும் நாய்க்குட்டி நாய்க்குட்டினா நம்மளை மாதிரியே இருக்கும் கூப்பிட்டா வந்துடும் பாலலெலாம் வைப்பாங்க பிஸ்கெட்லாம் சாப்பிடும் அதனால சொல்லிட்டு பிடிக்கும்